எங்கள் ஊர் வந்து நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல நான் வசிக்கிறேன் சேலத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி அந்த ஒரு இசை விழா வந்து சேலத்தில் நடந்தது உறவினர்கள் வந்து கூப்பிட்டாங்க ஆ வாங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு இதுக்காகவே நான் வந்து வேலை எல்லாம் ஒதுக்கிட்டு பேருந்தில் வந்து பயணம் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குக்கிட்ட பயணம் பண்ணி நான் வந்து அந்த நிகழ்ச்சிய பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சி வந்து எல்லா கவலைகளையும் மறந்து அந்த இசைகளை கேட்கும் போது மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது நமக்கு வேலைப்பளு ஆயிரம் இருந்தாலும் இந்த மாதிரி எதுனா ஒரு நிகழ்ச்சிக்கி நம்ம போனோம்னால் நம்மளுடைய எல்லா கவலைகளும் மறந்திரும் அந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிக்கி போ போனதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோடய மலா மனஅழுத்தம் குறஞ்சிது அது நல்ல இசை நிகழ்ச்சியா இருந்தது புது பாடல்கள் மற்றும் பழைய பாடல்களெலாம் வந்து அங்கே இசை அமைச்சாங்க அந்த நிகழ்ச்சி வந்து லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கி போய்ட்டு இரவு தான் வீடு திரும்பினேன் அது வந்து இரவு நள்ளிரவு ஆயிடுச்சி அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கே அந்த பா அந்த இசைகள் அந்த இசை வந்து மனஅழுத்தத்தில் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நான் வந்து பஸ்சில் பயணம் பண்ணும் போதே எனக்குள்ளே ஒரு அந்த இசை தாகம் வந்து அந்த நெனைப்புலே தான் வந்து நான் அந்த இசை நிகழ்ச்சிக்கே போனேன் அந்தளவுக்கு அந்த இசையின் மீது நான் ம மட்டற்ற பற்று கொண்டவன் அந்த பயணம் வந்து அந்த நிகழ்ச்சிக்காகவே அன்னைக்கி நான் வந்து சேலம் போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையான முறையில நடத்தியிருந்தாங்க மெட்ராஸுலேருந்து வந்து இங்கே சென்னை விமானத்தில் தான் வந்து இங்கே நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது மிகவும் அருமையாக இருந்துச்சு உங்களுக்கும் நேரம் கிடைத்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காகவே ஒருநாள் ஒதுக்கி அந்த நிகழ்ச்சி இருந்ததுனால் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மனஅழுத்தத்தில் இருந்து விடுபடலாம் என்றது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து அதனால் சேலம் பக்கத்தில் ஒரு ஊரில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அதை நான் பா பேருந்தில் பயணம் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்காகவே போய் பண்ணது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு